விருந்தாளி வந்து வீட்டுக்கு வந்த வ வராங்கனா வாங்க உக்காருங்க அப்படின் சொல்லி அவங்கள ஃபஸ்ட்டு உக்கார வச்சிட்டு அப்புறமா எ என்ன விஷியம் இதெல்லாம் கேட்டுட்டு ஃபஸ்ட்டு அவங்க கையில் எடுத்து வந்து சொம்பு நிறைய தண்ணி கொடுத்துட்டு அதே வெயில் காலமாக இருந்துச்சின்னால் நான் வந்து எதாச்சும் ஜூஸு வாட் எதாவது வாட்டர்மிலன் ஜூஸு இளநீரு அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு எதாச்சும் குளிர்ச்சியாக கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்த வைப்பேன் அதே வந்து அவங்க மழைக்காலத்தில் எதாச்சும் வந்தாங்கனா அவங்களை வீட்டில் தங்க வச்சிப்பேன் அதுவும் இல்லாமல் அவங்க வெயில் காலம் இல்லாமல் சும்மா நார்மலான அந்த டேஸில் வந்தாங்கன்னால் அவங்களுக்கு வந்து சும்மா நார்மலாக எப்போதுமே கொடுக்கற மாதிரி டீ காஃபி எதாச்சும் வேண்னால் கொடுப்பேன் குழந்தைங்கள்ல குழந்தைங்கள்லாம் வந்துருந்தாங்கனால் அவங்கக்கூட சேர்ந்து நான் விளாடுவேன் டிவி பார்க்க விடுவேன் அப்பறமாக அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் கூட்டிட்டு போய் கடையில் போய் வாங்கி தருவேன் அவங்கள அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கறனால் சந்தோஷமாக போகணுன்றத்துக்காக அவங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் வி விளாடு விளாடுவேன் அவங்கக்கூட அப்புறமா அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அதெல்லாமே வாங்கித் தந்துடுவேன் அப்புறமா விருந்தாளிங்க எப்போதுமே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வராங்கனா நான் சமைக்க விரும்பும் உணவு வந்து எப்போதுமே பிரியாணி தாங்க அவங்க வராங்கனா நாங்கள் நான்வெஜ்ஜு கொடுத்து தான் நாங்கள் பழகியிருக்கோம் அவங்க எப்போதுமே நான் அவங்க சேட்டிஸ்ஃபையை ஆகிற மாதிரி ஓஹோ ஆஹா அப்படி நினைக்கிற மாதிரி இருக்கணுன்றத்துக்காக நாங்கள் வந்து எப்போதுமே மட்டன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை பாயாசம் கூல் ட்ரிங்ஸு ஒரு ரெண்டு வகை பாயாசம் ஒரு ரெண்டு மூணு வகை அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சுக் கொடுப்போம் அப்புறம் அவங்களுக்கு ஜூஸு கேக்கு பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸு ஈவினிங்கானால் ஸ்நாக்ஸு அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டு வீட்டுக்கு மறுபடியும் எப்போ வருவாங்கன்னு கேட்போம் ஒன்று ரெண்டு மூணு நாள் தங்குங்கள் அப்படின் சொல்லுவோம் அதுவும் இல்லாமல் விருந்தாளிங்க வந்து அவங்க வந்து மற்றவங்கக்கிட்ட போய் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்க வீட்டுக்கு போனால் ரொம்ப ஹேப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நல்லா பரிமாறுறாங்க ரொம்ப நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்கறாங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி எங்களை பற்றி அவங்க வந்து நல்லதாக நினைக்கிற மாதிரி நான் வந்து விருந்தினர்களை வந்து பரிமாறுவோம் அது தான் வந்து நம்மளோடய தமிழர் பர் பண்பாடு அவங்க வந்து மறுபடியும் வாசல் விட்டு போகும்போதோ தமிழோடய தமிழோடய இதில் விருந்தினரே போற்றுதும் அப்படின் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நம்ம வந்து அவங்க வாசல் விட்டு போ போய் ஒரு பத்தடியாச்சும் போகணுன்னெல்லாம் இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க நான் அதே மாதிரி தான் அவங்க போகிற அவங்க போகும் போதுக்கூட நான் வந்து இரு இன்னும் ரெண்டு நாள் இருங்கள் ரெண்டு நாள் இருங்கள் அப்படின் சொல்லி அவங்கள தங்க வைப்பேன் மறுபடியும் மீண்டும் எப்போ வருவீங்க அப்படின் சொல்லி நல்லா பரிமாறுவேன்